வணக்கம் இப்போல்லாம் ஆபத்து சமையலறையில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த காலத்தில் விறகடுப்பு சீமண்ணை அடுப்பெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆபத்து கம்மியாக இருந்தது வச்சுட்டு போனாலும் ஒன்றும் பெரிய விபத்து ஏற்படாது ஆனால் எல்பிஜி சிலிண்டர் பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் பல இடங்கள்ல விபத்துகள் தொடர்ந்து நடந்துட்டிருக்கு இப்போ வீட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா சமையலறைக்குள்ளே நொழைஞ்சதும் கதவு ஜன்னல்களை எல்லாம் நல்லா திறந்து காற்றோட்டமாக வைக்கணும் அது ரொம்ப முதல் நடவடிக்கை ரெண்டாவது எல்லாம் அந்த சிலிண்டர் உடைய அந்த வால்வுன்னு சொல்லுவாங்க அது வந்து சரியா ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்குப் பிறகு அதுக்குப் பக்கத்தி எரிகிற பொருள்கள் வேறே எதையும் வைக்கக்கூடாது எதாவது தீப்பொறி வருதான்னு பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வாய் திறந்து விட்டுட்டு அதில் தோசைக்கல்லையோ அல்லது பால் பாத்திரத்தையோ வச்சுக்கிட்டு வெளியே போகக்கூடாது எனக்கு அடிக்கடி எங்கள் அம்மாலாம் வந்து விறகடுப்பு கெ கெரோசின் ஸ்டவ்வு தான் இப்போ இவங்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா அதனால் அந்த கேஸ் சிலிண்ட்ரு அடுப்புக்கிட்டேயே வர மாட்டாங்க என் மனைவியும் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஞாபக மறதியாக தோசைக்கல்ல வச்சு தோசையை ஊற்றிட்டு வெளியே போய் எங்கேயோ யார்கிட்டையோ பேசிகிட்டு இருந்துடுவாங்க தோசை கருகி ஒரு வழியாயிடும் நான் என்னடா ச கருகுகிற வாசனை வருகுதேன்னு ஒடியாந்து கேஸை ஆஃப் பண்ணுவேன் இல்லையா மெய்னாக போன வாரம் கூட நடந்தது பால் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு பால் பொங்கி வழிஞ்சி அந்த அடுப்பில் விழுந்து அந்த ஸோ வாசனை வீடு பூராக பரவும் அதனால் நம்ம எப்போ வந்து கேஸ் சிலிண்டர போய் பக்கத்தில் நின்றாலும் அதை விட்டுவிட்டு அது எரியும் போது பால் பாத்திரத்தை வச்சுட்டோ அல்லது சமையல் வச்சுட்டோ வெளியே எங்கேயும் போகாமல் அதுக்குப் பக்கத்துலேயே பாதுகாப்பாக இருக்கணும் அதை வந்து மூ மூடி வச்சுட்டு தான் எங்கே போகிறதா இருந்தாலும் போகணும் இல்லைனா அந்த கேஸ் வந்து வீடு பூராக பரவி நெருப்பு பிடிச்சி கேஸ் அந்த சிலிண்டரு வெடிக்கிறதுக்கு கூட பெரிய ஆபத்தாகிடும் அதனால் முதல்ல ஜன்னல் கதவுகள் நல்லா காற்றோட்டமாக திறந்து வைக்கணும் வால்வு சரியா இருக்கான்னு பார்க்கணும் பக்கத்தில் எதுவும் பெருசாக எரிகிற பொருள்கள் வைக்கக்கூடாது நாம்ம அதில் பாத்திரத்தையோ தோசைக்கல்லையோ வச்சுட்டு வெளியே போகக்கூடாது இந்த முன்னெச்சரிக்கை எல்லாம் நம்ம ஃபாலோ பின்பற்றுனோம்னால் நிச்சயமாக பாதுகாப்பாக சமையல் பண்ணலாம் ஏன் நம்ம வந்து சமையலை நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்லாம் நன்றி